தோட்டத்திலனா பூச்செடி ரொம்ப பிடிக்குங்க அதனால் வீட்டை சுற்றி எனக்கு பூ எப்போதுமே பூத்துட்டே இருக்கனும் செடி அந்தமாதிரி செடி வச்சு பராமரிச்சிகிட்டுதான் வரேன் அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான கத்தரிக்கா அல்லது அவரைக்காய் வெண்டைக்காய் மிளகாய் இதெல்லாம் அப்பப்போ நான் புதினா தழை அதெல்லாம் போட்டுருக்கேங்க வீட்டில் வீட்டில் ரொம்ப அது அப்பப்போ எங்களுக்கு யூஸ் ஆகிறது அன்னன்னைக்கு கருவேப்பிலைல்லாம் இருக்குது கருவேப்பிலை அன்னனைக்கு கடைக்கு போய் வாங்க வேண்டியது இல்லை வீட்டிலயே நாங்கள் வச்சிருக்கோம் எல்லா செடியுமே வச்சிருக்கேன் மூலிகை செடியும் வச்சியிருக்கங்க மூலிகை செடியிலங்கும் போது அந்த தும்பை செடி துளசி எல்லாமே வீட்டு பக்கத்திலயே இருக்குதுங்க ஆடாதொடை நொச்சி இலை எல்லாமே வச்சிருக்கேங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூச்செடினால் ரொம்ப பிடிக்குங்க விரும்பி வீட்டில் எப்போதுமே பூ இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி பூச்செடி வச்சிகிட்டே தான் இருப்பேன்